இப்போ கடலூரில் வந்து மூத்த குடிமக்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நிறையா வந்து சவாலாக அமைஞ்சிட்டு வரது இன்னைக்குனு பார்த்தோன்னா கடலூரில் மட்டு இல்லை உலகத்தில் எல்லா இடத்துலையுமே சொல்லலாம் அவங்களுக்கு வந்து பார்வை குறைபாடு அதே மாதிரி சில இது சம்மந்தமான உடல்ரீதியாக பல பிரச்சனைங்களை வந்து அவங்க எதிர்கொள்றாங்கன்றது தெரியுது அவங்களுக்கு வந்து அந்த அரசாங்கம் வந்து என்னன்ன திட்டம் கொண்டு வந்துருக்காங்கன்னா நிறையா திட்டம் கொண்டு வந்துருக்காங்க இப்போ வந்து பார்வை குறைபாடு இருக்குறவங்களுக்கு அதுக்கான முகாம் வந்து போடுறாங்க அதுக்கப்பறம் பார்த்தீங்கனா உட உடல் சம்மந்தமான உடல் ரீதியான பிரச்சனை இருக்குனா அதுக்குமே ஹெல்த் கேம்ப் வந்து கன்டெக்ட் பண்ணிவிட்டு வராங்க அதே மாதிரி உமென் வெல்ஃபேர் உமென் எம்பவர்மெண்ட்டுக்கும் அதுக்கான ப்ரோகிராமும் வந்து கன்டெக்ட் பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி இப்போ கொரோனா டைம்மில பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து கோவிஷீல்டு கோவேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் சிட்டிசன்க்குன்னு அவங்களுக்கு தனியாக ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கு